சமீபகாலத்தில் இந்தியாவில வந்து சுற்றுசூழல் பிரச்சனைங்கிறது நிறைய இருந்துகிட்ருக்கு எந் தண்ணி அந்த சார்ந்த இதுலேயும் சரி கோடைக்காலம் வெயில் கோடைக்காலம் மழைக்காலம் இந்த மாதிரியான எல்லா பருவக்காலங்களையுமே சுற்றுசூழல் பாதிப்புகள் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆறு மலை கடல் இது எல்லாமே வந்து சுற்றுசூழல் மாற்றத்தினை வந்து எதிர்கொண்டுட்டு வருகிறது நிறைய மாநிலங்கள் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து மழைக்காலங்கள்ல பெரிதும் பாதிக்கப்படுகின்றன இதற்கு காரணம் வந்து நம்மளோட பழக்கவழக்கங்கள் தான் இன்று நான் மிகவும் உறுதியாக சொல்வேன் ஏனெனில் ஆறுகள் குளங்கள் போன்ற நீர் வளங்களை அழித்து நாம் அங்கேயும் வந்து பெரிய கட்டிடங்களை ஏற்படுத்துகிறோம் இது மட்டும் வந்து நம்ம அதுக்கான பாதிப்புன்னு சொல்ல முடியாது எல்லாருமே இந்த சுற்றுசூழலை வந்து நம்ம பாதிப்பு படுத்துறதையும் சரி அதை வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணி ஒரு புதிதாக ஏற்படுத்தி சரி தனிமனிதன் பங்களிப்பு என்பது வந்து முக மிக வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது தன்வீடு தன்நாடு என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்று ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்பட்டால்தான் அந்த மாதிரியான சுற்றுசூழல் பாதிப்பை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் எந்தளவு நம்ம அசுத்தபடுத்துறோமோ அந்தளவு பூமியும் தாங்கிக்கொள்ளாது அது வெப்பக்காலத்தில் மிக பெரிய மாற்றத்தையும் அதே மாதிரியாக குளிர் காலத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம இந்த மாதிரியான விதத்தில் பூமிக்கு பங்களிக்கு பங்கு வகிக்கிறோமோ அதே வகையில்தான் பூமி நம்மளுக்கு வந்து எதிரொலிக்கும் அதனால் நம்ம எப்படி பூமியை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியாவில் தற்போதய சுற்றுசூழல் மாற்றத்திற்கு மனிதர்களின் பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது எனவே அதை எதிர்கொள்வதற்கும் மனிதர்களின் பங்கு தேவை என்று நான் கருதுகிறேன்